ஹலோ யார் ஆமாங்க மேடம் நீங்கள் யார் வணக்கம் மேடம் சந்தோஷம் சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம் எத்தனை மணிக்கு வரணும் சரிங்க மேடம் ம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ம் தேங்க்யூ தேங்க்யூ ம்